என்னோட மொழி வந்து நாங்கள் எப்பையுமே எங்கள் தாய்மொழி வந்து தமிழ் தான் எங்களுக்கு பிடிச்சதுனா அது என்ன வார்த்தையோ இல்லை நாங்கள் எல்லா வார்த்தையும் தமிழ் வார்த்தையாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த வார்த்தைதான் பிடிக்கும் அந்த வார்த்தைதான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு எல்லா வார்த்தையும் பிடிக்கும் ஏன்னா நாங்கள் வந்து பேசுறதே தமிழ் தான் மோஸ்ட்லி எங்கள் லேங்வேஜ் வந்து கன்னடம் ஆனாலும் நாங்கள் பேசுகிற இது வந்து தமிழ் மட்டும்தான் தமிழ் தமிழ் தான் அதனால் எங்களுக்கு வந்து பொருத்தமான சொற்கள்ன்னா அது எல்லாம் எதுவும் இல்லை மோஸ்ட்லீ எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும் தமிழ் வார்த்தைகளில்